சரிப்பா நீங்கள் வாங்க வாங்க எத்தனை மணிக்கு வருவீங்க எதுவும் ஆ எட்டு மணிக்கு வந்திங்கன்னாப்பா பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி வரைக்கும் வேலை இருக்கும்ப்பா ஒம்பது மணிக்கு நீங்கள் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க கொஞ்சம் வே ஒர்க் நிறையா இருக்குப்பா உனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்ட அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம்ப்பா நீ வேலையை என்னென்ன க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது எத்தனை பேர் வரீங்க சரிப்பா நீ உன்னால் முடிஞ்ச ஆளை ரெடி பண்ணு பண்ணிவிட்டு நீ சொல் அதுமில்லாமல் கொஞ்சம் நிறையா கண்ணாடி பொருளெலாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பா சரிப்பா அது ஓகேப்பா ஆனால் நீங்கள் வரும் போது கொஞ்சம் கால் பண்ணிவிட்டு வாங்க எத்தனை மணிக்கு வரீங்க சரிப்பா ஆறு மணிக்கு வந்துடு வந்துவிட்டு கால் பண்ணு சாவி எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்துட்டு எந்தெந்த ரூமுன்னு சொல்லி காமி அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லிவிட்டு போகிறேன் உனக்கு அதுதான்ப்பா சம்பளத்தை பற்றி என்ன பேசுவது நம்ம ஆ எப்பேயுமே ஒரு ஆளுக்கு அதுதான்ப்பா எப்பேயும் தர்றது வந்து நானூறுருவா தருவாங்க அதை மீறி ஒரு நானூற்றம்பது அது மாதிரி போட்டு தரலாம் நேரத்தில் வரதுனால் ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ராகவே கொாடுக்கலாம் தப்பில்லை நீங்கள் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் அமௌண்டெலாம் பார்த்து பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னால் கொஞ்சம் நல்ல வேலை செய்கிறவங்களா பார்த்து கூட்டிகிட்டு வாங்க எத்தனை பேருங்க வராங்க லேடீஸ் எத்தனை பேர் வராங்க ஜென்ட்ஸ் எத்தனை பேருங்க வராங்க சரி சரி

சரிப்பா நீங்கள் இல்லைப்பா லேடீஸ்னால் கொஞ்சம் நல்லா சுத்தமாக வேலை செய்வாங்க அதுக்கு தான் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை சரிப்பா நீங்கள் வரும் போது கொஞ்சம் எத்தனை பேர் வரீங்கன்னு கால் பண்ணி காலையிலே சொல்லிடு இப்போ வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு பார்க்குறேன் பா சம்பளம் தானேப்பா அதெல்லாம் வாங்கிகலாம்ப்பா அதில் என்னப்பா இருக்குது பார்த்து பண்ணிக்கலாம் வாப்பா சரிப்பா வாப்பா பார்த்து பண்ணிக்கலாம் வாப்பா அதுமில்லாமல் நீ சம்பளம் கேட்குறப்பா நீ சம்பளம் கேட்குறதலாம் ஓகே ஆனால் வேலை எந்தளவுக்கு நீட்டாக இருக்கோ சம்பளம் நீ கேட்கவே தேவையில்லை நானே கொடுத்துருவேன் சரியா நீ வந்து உன் வேலையை பார்த்து சம்பளம் கண்டிப்பாக உண்டு உனக்கு உன் திறமைக்கு உனக்கு வேலை இருக்குதுப்பா காசு இருக்குது வா பார்த்துக்கலாம் பா அதெல்லாம் ஒன் வேலை செய்யும் போது என்ன டீ ஆளுக்கு ஒரு டீ ஆளுக்கு ஒரு வடை வாங்கி கொடுத்தட்றேன்ப்பா அதுக்கப்புறம் வேணால் சாப்பாடு மதியத்துக்கு வேணால் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு சாப்பாடு வேணால் வாங்கி கொடுத்தட்றேன் பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க எத்தனை பேர் வரீங்கன்னு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் அமௌண்ட்டுக்கு ஆஃபீஸில் வாங்கணும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பர்பஸ் இருக்குது அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் வரும் போது இப்பவும் சொல்கிறேன் நல்லா சுத்தமாக வேலை செய்யணுங்க வேலை கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு சம்பளம் கேட்குறீங்க எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க அதுக்கேற்ற சம்பளம் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுங்க வேலையை சரிப்பா வாங்கிகலாம்ப்பா ஆளுக்கு ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லிடுறேன்ப்பா சரிப்பா போண்டா வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் வேலைலாம் பண் கரெக்டாக பண்ணிடுங்க சாயங்காலம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சாப்பாட்டு டைமுக்கு போய்விட்டு வந்துடுவாங்க வரதுக்குள்ளே கொஞ்சம் வேலையை சீக்கிரம் முடிச்சுங்க எவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடித்து முடித்து கொடுங்க எனக்கு சொல்லுப்பா சரிப்பா கொஞ்சம் நேரத்திலேயே வா வந்துட்டு எனக்கு கால் பண்ணு நான் வந்து சாவி எல்லாம் பார்த்துப்பேன் ஆனால் அந்த கண்ணாடி பொருளெலாம் திருப்பி இருக்குதுப்பா நீ வேணால் சொல் வேணால் நான் கூட கூட இருக்கேன் இல்லை நீங்களே பார்த்துக்குறிங்களா சரி ஸோ சரிப்பா